ஹலோ நீங்கள் டாக்டரா சரி சரி நீங்கள் இது எப்போல்லாம் திறந்துருப்பீங்க எத்தனை மணிக்கு திற ஓப்பன் பண் அப்படியா இல்லை எனக்கு ஒரே பிரச்சினையா இருக்குது அடிக்கடி தலை சுற்றுது ஒரே கைக்காலெலாம் வீங்குது நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுகிறேன் அப்புறம் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து பேசுகிறேன் உங்கள் நம்பர் ஒருத்தங்க கொடுத்தாங்க பக்கத்தில் அதுதான் சரி அங்கே போனால் சரி ஆயிடும் சொன்னாங்க அதுதான் வந்தால் இது நீங்கள் க்ளியர் பண்ணிடுவீங்களா நைட்டு தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறேன் ஒன்போது மணிக்கு வந்தால் உங்களை பார்க்கலாம் இல்லையா சரி அப்போ நான் ஒன்போது மணிக்கு முன்னால் ஃபோன் பண்ணி டோக்கன் எடுத்து வச்சுரவா வைக் வைக்க சொன்னால் வச்சுருவாங்களா அப்படியா சரி அப்போ நான் நாளைக்கு காலையில ஒன்போது மணிக்கு வாரேன் வந்தால் சீக்கிரமா போயிர்லாமா லேட் ஆகுமா

நான் நாளைக்கு ஒன்போது மணிக்கு வரேன் மருந்து ஏதாது